ஹலோ சார் ஹலோ சார் இதுமாதிரி உங்கள் ஆஃபீஸ்சுக்கு வேலைக்கு கேட்டிருந்திங்கள்ல சார் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுக்கு தான் ஃபோன் பண்ணி இருக்கேன் சார் ஆ சரி எத்தனை மணிக்கு சார் வரணும் ஆ சரி சார் நான் கூட ரெண்டு ஆள் கூட்டிகிட்டு வரவா சார்

ஆ சரி சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் காலையில் சாய்ந்திரம் எத்தனை மணிக்கு சார் போவோம் விடுவீங்க அது வரைக்கும் சார் ம் சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரி அதெலாம் நான் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்றோம் சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் சார் நான் நல்லா பண்ணுவேன் நல்லா க்ளீன் பண்ணியெலாம் தரேன் சார் ஆ சார் ஆ ஆ அது சேல்ரியெலாம் எவ்வளோ சார் சரி அப்புறம் சரிங்க சார் கொஞ்சம் பார்த்துலாம் தர மாட்டிங்களா சார் சரிங்க சார் நீங்கள் வேலை நாங்கள் செய்கிற வேலையை நீங்கள் பாருங்க அப்புறமா உங்களுக்கு எப்படி படுதோ அப்படி தாங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க ஆ சரிங்க சார் சரி சரி தேங்க் யூ சார் ஆ